அதாவது பாட்டு பாடுவது அது வந்து ஒரு முக் நல்ல ஒரு ஒரு பயிற்சி பாட்டு பாடுவதில் மூச்சு கட்டுப்பாடை பற்றி சொல்லும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ மூச்சு கட்டுப்படுத்துகிறது அந்த இடத்துல கண்டிப்பாக மூச்சு கட்டுப்படுத்தணும் எந்த இடத்துல தேவை இல்லையோ அது தேவை இல்லை அப்புறம் தினமும் எவ்வளோ நேரம் பாட்டு பயிற்சி செய்யணுன்னு நான் வந்து பாட்டு பயிற்சி அவ்வளோவா செய்கிற மாதிரி இல்லை ஆனால் பாடத்துன்னாக்கால் ஒரு ரெண் ரெண்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவ்வளோ தான் மற்றபடி அதுக்குனு தினமும் பயிற்சி பண்ணுற மாதிரி இல்லை